எனக்கு வந்து சவாலாக இருந்த ரெசிபி அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாண்வெஜ் செஞ்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யும்போது நாண்வெஜ் செய்யும்போது எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப பயந்தார் எப்படி செய்ய போகிறேன் ஏன்னா நாண்வெஜ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதெலாம் நா ஒரு வெஜ்ஜு எப்படி செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சி அவருக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சி எங்கள் வீட்டில எல்லாருமே பயப்பட்டாங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு நம்பிக்கையாக நம்ம கண்டிப்பாக செஞ்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் செஞ்சேன் ரொம்ப ஸ் ரொம்ப செம்மையா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சி ரொம்ப செம்மையா இருந்துச்சி என் பையன் என் போ என் பையன் என்னோடய வீட்டுக்காரரு எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எல்லாருமே ரொம்ப என்னையை வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டினாங்க ரொம்ப நல்லாருந்துச்சி அதுக்கப்புறம் அடுத்த டைமும் இப்படி தான் நாண்வெஜ் திரும்ப நாண்வெஜ்ல வேற எதாவது சிக்கன் செஞ்சு பார்த்தேன் சரி வேற எதாவது செஞ்சு பாக்கலாம் அப்படிங்கும் போது எங்கள் வீட்டுக்கார் வாத்து கறி செய்யி அப்படின்னு சொன்னார் அந்த வாத்து கறி செஞ்சேன் அதுவும் வந்து பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன் அவர் அதுக்கு மேலே பயப்பட்டாரு வேஸ்ட் பண்ணிடாத வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி பயப்பட்டாரு இருந்தாலும் நான் ரொம்ப நல்லா தான் செஞ்சிருந்தேன் இதிலேருந்து என்ன கத்துக்கிட்டேன்னா ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் நான் செய்வேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் எல்லாமே நல்லா வரும்